எங்கள் கிராமத்தில் உள்ள பள்ளி வந்து ஆறாங்கிளாஸ் ஒன்னாங்கிளாஸ்லேருந்து பன்னண்டாங்கிளாஸ் வரையும் எங்கள் ஒரு நடுநிலைப்பள்ளி இருக்குது இதில் வந்து கழிப்பறை குடிநீர் புத்தகங்கள் மேஜைகள் பென்ச்சுகள் இது எல்லாமே இருக்குது உணவுக்குன்னு மதிய உணவு திட்டமும் இருக்குது இதால எல்லா பசங்களும் நல்ல பெனஃபிட் பெனஃபிட்டாக இருக்குது பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா வந்து மதிய உணவுத்திட்டம் அங்கே வழங்குகிறதனால நிறய பேர் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே எல்லாமே நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு எல்லாமே இருக்குது இதை இன்னும் நல்லா இம்ப்ளீமென்ட் பண்ணுன்னால் நல்ல எஜுக்கே இன்னும் பாடம் வந்து நடத்தணும் இன்னும் அதிகமாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி நடத்தணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய மேம்படுத்தலாம் வசதிகள் வந்து நம்மளுக்கு எல்லா வசதிகளும் இங்கே தராங்க ஸ்கூலில் வந்து எல்லா வசதிகளும் நம்மளுக்கு ஏற்படுத்துகிறாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும் நம்ம படிக்கிறது வந்து இன்னும் நல்லா படிக்கணும் நம்மளுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் பார்த்தா ஆசிரியர்கள் வந்து கம்மியாக இருக்காங்க இன்னும் எங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவை இந்த வசதிகளும் இல்லாமல் எங்களுக்கு வந்து லைப்ரரி வசதியும் எங்கள் ஸ்கூலில் வந்து லைப்ரரி வசதி இல்லை இந்த வசதி வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும்